ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு